முடிக்கு வந்து எங்கள் கிராமத்தில் அரப்பு தலை இருக்குது இல்லைங்களா அந்த அரப்பு தலையை காய வெச்சு இல்லை பச்சையாகவோ அரைச்சி அதை நல்லா முடியில் போட்டு தேய்ச்சி ஒரு மணி நேரோம் ஊற வச்சி அங்கே இப்போ கிராமத்தில் பம்பு செட் இருக்குதுங்க பம் வயலுக்கு தண்ணி போய் பாயும் அப்போது போய் நாங்கள் முடியை நல்லா அலசி வந் அலசிக்கிவோம் அது தேய்ச்சி ஊற வச்சி அலசிக்குவோம் அது வந்து முடி நல்லா பளபளன்னு நல்லாயிருக்கும் முடி நல்லா வளரும் இந்த பொடுகு இந்த மாதிரி இதெலாம் வராது இன்னொன்று வந்து சீகைக்கா சீகைக்காயும் வெந்தையமும் எடுத்துக்குவோம் வெந்தையத்தையும் ஊற வச்சி அதை வ இப்போ நைட்டே ஊற வச்சிட்டோன்னா காலையில் வந்து நல்லா ஊறிக்கும் ஊறுச்சின்னா நம்ம உரல்ல போட்டு நல்லா ஆட்டுனோம்னால் நல்லா நைஸாக ப நொரை நொரையாக நல்லா பொதபொதன்னு வரும் ஈஸியாக நல்லா இப்போ ஆட்டிக்குவோம் ஆட்டி அதை ஒரு மணிநேரம் தேய்ச்சி அது வ மோட்டர் பம்பு செட்டில் போய் முடியை நல்லா அலசினோம்னா முடி நல்லா நீ வ வளரும் முடிக் கொட்டாது உடம்புல ஹீட்டுனால் முடி கொட்டும் இல்லைங்களா அதனால் வந்து அந்த மொ வெந்தையம் வந்து குளிர்ச்சியை தரும் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால முடி கொட்டுறதும் நின்றுக்கும் சருமத்துக்கு வந்து நாங்கள் அப்பெல்லாம் வந்து அந்த சந்தனக்கல்லுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த அடியில் கல் இருக்கும் அதில் சந்தனக்கட்டை இருக்குது இல்லைங்களா அந்த சந்தனக்கட்டையை வச்சி அந்த கல்லில் வச்சி தண்ணிர் கொஞ்சம் விட்டு தேய்ச்சோமுன்னா நல்லா அது ஒரு மா வாசமாக ஒரு சந்தனம் வரும் அதில் ஒரு பால் மாதிரி ஒரு சந்தனம் வரும் அந்த சந்தனத்தை எடுத்து மூஞ்சிக்கு எல்லாம் கையிக்கெலாம் பூசினோம்னா அந்த கொப்பளம் அந்த சூட்டுக் கொப்பளம் அந்த மூஞ்சி ஒரு மாதிரியாக செ பனிவெடி மாதிரி வர்ரது இதெல்லாம் வராது ந நல்லா சைனிங்காக நல்லாயிருக்கும் நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் எனக்கு இவ்வளோ வயசு ஆகியும் நான் இன்னும் மூஞ்சியில ஒரு கொப்பளம் வந்தது கிடையாது அந்த சந்தனம் போட்டு பூசுகிறது இந்த மாதிரி பண்ணிக்கிறதெல்லாம் இது தான் எங்களுக்கு எங்கள் பாட்டிங்க சொல்லிக் கொடுத்த வைத்தியமும் அதை நாங்கள் அதை தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்பறம் நல்லா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த அரைப்போ சீகைக்காயோ போட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தண்ணிர் ஊத்திக்கிறது அப்பறம் அந்த சின்ன ம பொடுகு வந்துச்சுங்கன்னாங்க பொடுகுக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை உரித்து அரைச்சி அதை தலைக்கு தேய்ச்சிக்குவோம் அதுவும் முடிக்கு நல்லது அப்பறம் இந்த தேங்காய் வெறும் தேங்காய் நல்லா முற்றின தேங்காயாக இருக்குது பாருங்க அந்த தேங்காயை வச்சி அரைச்சி அந்த தேங்காயை தலைக்கு தேய்ச்சிக்குவோம் அதுவும் முடிய நல்லா அது ஒரு மாதிரி பளிச்சுன்னு மின்னுற மாதிரி சைனிங்காக மெதுமெது சாஃப்டாக இருக்கும் நாங்கள் அப்பறம் இந்த முட்டையோடய வெள்ளைக்கருவு இருக்குது இல்லைங்களா அந்த முட்டையோட வெள்ளைக் கருவும் யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா முடி அதுவும் சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால நாங்கள் பா நாங்கள் வந்து கிராமத்துலெலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி முடியும் நல்லா வளரும் எங்களுக்கு கொட்டுறதில்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு சூடும் குறையும் இந்த மாதிரி தான் நாங்கெல்லாம் உபயோகிச்சிட்டிருக்கறோம்